இப்போது இப்போது வந்து அப்போலாம் போன் இல்லை எங்களுக்கு அப்போது போன் கிடையாது படிப்பு வசதி கிடையாது படிக்கறதுக்கு இது கிடையாது இப்போ வந்து எல்லா வசதியும் இருக்குது போன் இருக்குது போன்லேயே படிச்சுக்கலாம் போன்லேயே எதெல்லாம் பண்ணிக்கலாம் பஸ்ஸு கிடையாது எந்த வசதி கிடையாது எல்லாமே இப்போ வந்து எல்லா வசதியும் இருக்குது எங்களுக்கு தலைவருங்களுக்கூட எங்களுக்கு நல்லா உதவி பண்ணுறாங்க நல்ல சலுகை தராங்கோ அப்போ எந்த சலுகையுமே கிடையாது எந்த தலைவரும் இன்னான்னு எங்களை இது ப பண்ணிக்க மாட்டாங்க இப்போ இருக்கிற தலைவருங்க நல்லா நாங்க எது கேட்டாலும் இப்போ இப்போ இருக்கிற மக்களுக்கு எல்லாரும் உதவி செய்கிறாங்க படிப்பு உதவி செய்கிறாங்கோ எந்த உதவியா இருந்தாலும் எல்லா உதவி செய்கிறாங்கோ அப்போலாம் க படிப்புன்னால் என்ன இருந்தாங்கோ இப்போ எல்லாம் படிப்பே போன் மூலியமாவே படிப்பு இது பண்ணிக்கிறாங்க எல்லாத்துக்குமே போன்னு போன்னு பஸ்ஸு எங்கேனா சின்ன இது போகணுன்னாகூட ஆட்டோ அந்த வசதியெலாம் அப்போல்லாம் எதுவுமே இல்லை வசதி இப்போ எல்லாம் நல்ல வசதி தலைவருங்களுக்கு நல்லா எங்களுக்கு உதவி பண்ணுவாங்கோ நல்லா சலுகை செய்கிறாங்கோ நாங்களும் நல்லா அந்த சலுகையில் நல்லா சந்தோஷமா இருக்கிறோம்